எங்களுக்கு தோட்டம் ரெண்டு ஏக்கர்ருக்கு அந்த தோட்டத்தில் ஒரு ஏக்கர் வந்து மல்லிகைப்பூ செடி வச்சுருக்கோம் கொஞ்சம் வந்து குண்டு மல்லியும் ஊசி மல்லி இந்த மாரி ரெண்டு பிரிவாக வச்சுருக்கோம் கொஞ்சம் த பா வயலில் வந்து காய்கறி செடிகள் வச்சுருக்கோம் ஒரு ஏக்கரில் காய்கறி செடியில வந்து அதிகமாக மருந்தடிக்க மாட்டோம் இந்த சாணி இந்த இது ஆர்கானிக் மூலியமாக மாட்டு கோமியத்து மூலியமாக தயார் பண்ண கலவையில் சேர்ந்து அதை ப்ரஸ் பண்ணி அடிக்கற அந்த மருந்து தான் தயார் பண்ணிருக்குறோம் அது மூலியமாக பூச்செல்லாம் கொசுவு இந்தமா முட்டை விட்றதுனால ஏகப்பட்ட காய்கள் சேதமாகதான் ஆவுது சேதமாகுதுன்னா அதையும் பராமரிச்சிக்கிட்டு நஷ்டத்துக்கு வரக்கூடாதுங்கறதுக்காக லாபம் ஈட்டணுங்கறதுனால அடிக்கடி டெய்லி ரெண்டு நாளுக்கு ஒருக்கா மூணு நாளுக்கு ஒருக்கா தண்ணி எடுத்து விட்டு நல்ல செடியெல்லாம் நல்லா வளர விட்டு காய்கறி அறுத்துக்கிட்டுருக்கோம் அதுவும் இல்லாத மல்லிகைப்பூ செடிங்களுக்கு வந்து பூஞ்சான்கள் மூலியமாக அந்த ஒருமாதிரி சப்பாத்தி நோவுன்னு சொல்லுவாங்க வெள்ளையாக அந்த நோவு வந்து வேரில் தாக்கிச்சின்னு வச்சுக்ங்க செடி பூரா காஞ்சி போயிருது அதுக்கும் அதேமாரி தான் மருந்து அடிச்சிட்டு களை வெட்டுறது உரம் வைக்கறது இந்தமாதிரி வேலைகள்லாம் அதிகமாகதான் இருக்கு ஆனால் தோட்டத்தில் வேலை செஞ்சு லாபம் ஈட்டணுங்கிற ஒரு எண்ணத்துல தான் நாங்கள் வந்து வயலில் வேலை செஞ்சு இது பண்ணிட்டுருக்கோம்